தமிழ்நாட்டின் வணிகத்துறை வந்து சமூகத்தில் சுற்றுச்சூழல் தாக்கங்களை குறைக்க தொழிற்சாலைகளின் கழிவுகள் அப்புறமாக ஆற்று நீரை கலக்காமல் இருக்க அதற்கான திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இந்த மாதிரிலாம் அமல்படுத்தி அதுலருந்து நிலத்தையும் ஆறுகளையும் வந்து கழிவுகள் வந்து கலக்காமல் குறைக்குறக்கு வந்து அவங்க என்னன்ன பண்ணனுமோ அதெலாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம இருக்கிற இடமும் சுற்றி இருக்கிற இடமும் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கனும் அதனால வந்து நாம வந்து சுற்றுச்சூழல் தாக்கங்களையும் சரி செய்யலாம் மரம் செடி கொடி இதெல்லாமே வளர்க்கலாம் அப்புறம் நம்ம சுற்றுச்சூழல் வந்து வணிகத்துறையால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்கள் காகிதம் பிளாஸ்டிக் காகிதம் இதெலாம் வந்து பயன்படுத்தாமல் இருக்குறக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் தாக்கங்களை வந்து கையாண்டுட்டுருக்காங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து வணிகம் சார்ந்த தொழில்களில் வந்து மக்கும் கழிவுகள் வந்து சாலையோரம் மரம் மரத்துக்கும் செடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் மக்கும் கழிவுகளை போட்டு வளர்த்துட்ருக்காங்க அப்புறமாக மக்காத கழிவுகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறையாக கையாண்டு அதை வந்து அழிச்சு அப்புறம் வந்து அதை ம அப்புறம் படுத்துறாங்க இதனால வந்து சுற்றுச்சூழல் வந்து நம்ம மாசு அடை மாசு அடைவதை வந்து தடுக்குறாங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வணிகத்துறையால் சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் தடுக்குறக்கு என்னன்ன வழிகள் பண்ணனுமோ நடவடிக்கை எடுக்கனுமோ அதெலாம் எடுத்துகிட்டுதான் இருக்காங்க தமிழ்நாட்டில் வணிகத்துறையால் தமிழ்நாட்டின் வணிகம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்றவங்களாம் வந்து சாலையோரம் சாலையோரத்தில் வந்து மரம் நடுறது செடி கொடி இந்த மாதிரிலாம் நடுவது போன்ற பணியெல்லாம் செஞ்சிகிட்டுதான் இருக்காங்க பாதுகாத்து அதே மாதிரி மரம் செடி கொடி இது எல்லாமே பாதுகாத்து அவங்க பசுமையை வந்து கெடாமலும் பாதுகாத்துகிட்டு தான் இருக்காங்க இதெலாம் வந்து தமிழ்நாட்டுடில் வணிகத்துறையால் எடுக்கப்படுற நடவடிக்கைகள்னும் சொல்லலாம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் வணிகத்துறை மட்டும் இல்லாமல் மற்ற அரசாங்கமும் வந்து உதவி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி உதாரணமாக டெல்லியில வந்து வண்டி புகையால் ஏற்படுற தீமையை சரி பண்ணுறக்கு டீசல் வண்டிகளுக்கு பதிலாக வந்து சிஎன்ஜி காஸ் வண்டி போன்ற வண்டியெல்லாம் பயன்படுத்திகிட்டுதான் இருக்காங்க டெல்லி மும்பை கொல்கட்டா அந்த மாதிரி நகரத்துலையும் எல்லா இயற்கை காடோட திட்டத்தின் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மரம் நடுறது மரம் நடுவது வந்து கட்டாயமாக பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்புறமாக மின்னணு கழிவுகள் வந்து சேராம இருக்க வந்து க என்ன பண்ணனுன்னா பாதுகாக்கனும் இப்போ மரம் செடிகளையெல்லாம் பாதுகாக்கனும் அதனால அதையும் கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க இதனால மின்னணு சாதனங்களை வந்து பயன்படுத்துவதே வந்து நம்ம குறைச்சிக்கனும் புதிதாக வாங்குகிற மின்னணு சாதனத்துனால் நிறையா பிரச்சினைகள் வரும் அதனால வந்து புதிதாக வாங்காமல் பழைய மின்னணு சாதனத்தவே பயன்படுத்தி நம்ம சரிசெய்யலாம்